ஹலோ ஹலோ சொல்லுங்கள் வணக்கம் மேடம் ஆமாம்ங்க மேடம் ஆமாம்ங்க மேடம் ஆமாம் மேடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபுட்பால் மேட்ச்சுன்னா ஃபுட்பால் விளையாடவும் பிடிக்கும் சொல்லுங்கள் மேடம் ம் அப்படிங்களா ம் சரிங்க மேம் சரி மேம் வெளியில போகணுங்களா மேடம் அப்போ கேட்டு தான் மேடம் சொல்லமுடியும் அதான் மேடம் வெளியிலலாம் அனுப்புவாங்களா இல்லையான்னு தெரியல என்னை வெளியில அனுப்புவாங்களா இல்லையானு தெரியல அதுவும் பசங்கக்கூடலாம் விளையாடுறமாரி இருக்கும் எங்கள் வீட்டில் கேட்டுவிட்டு உங்களுக்கு சொல்லுறேங்க மேடம் நீங்கள் அப்போ வந்து பேசுங்கள் அப்பாகிட்ட ம் சரிங்க மேம் ம் சரிங்க ஓகே மேம் ம் சரிங்க மேம் ச சரிங்க மேம் சரிங்க மேம் எனக்கும் சந்தோஷமாகதான் இருக்கு ஆனால் வீட்டில் என்ன சொல்வாங்களோன்னு கொஞ்சம் பதட்டமாக இருக்குதுங்க மேடம் சரிங்க ஆமாம்ங்க மேடம் ஆமாம் மேடம் நிறைய ஒர்க் கொடுத்துருக்காங்க ஸ்கூலில் ம் ஆமாம்ங்க ஆமாம்ங்க மேடம் ம் ம் சரிங்க ஆமாம் மேடம் சரிங்க மேடம் ஆமாம்ங்க மேடம் சரிங்க மேம் சரிங்க மேடம் நான் அப்பா அம்மாக்கிட்ட பேசிவிட்டு உங்களுக்கு கால் பண்ணுறங்க மேடம் ஓகே மேம் தேங்க் யூ மேம் தேங்க் யூ